நான் போன மாசம் வந்து திருச்சி பஸ்ஸ்டான்ட்ல ஐஷ்வர்யா மொபைல்ஸ்ல ஒரு ரியல்மி செல்லு வாங்கின அந்த செல்லு வந்து செம சூப்பராக இருந்தது வெயிட் லெஸ்ஸாக இருந்தது காசுக்கு தகுந்த செல்லாக இருந்தது நெட் ஸ்பீடாக இருந்தாலும் சரி கேமரா குவாலிட்டியாக இருந்தாலும் சரி சூப்பராக இருந்தது ஸ் ப்ராடக்ட் வந்து அருமையாக இருக்குது